நான் எழுதுறப்ப என்னா பண்ணுவேன் அப்புடின்னா முன்னாடியே எழுதுறது என்னான்னு யோசிச்சுப்பேன் ஏன்னா எழுதிட்டு பாதியில வந்து என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி எழுதும்போது அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா நாம எழுதுறத வந்துவிட்டு நம்ப எழுதப்போற காகிதத்து மேலே வந்துவிட்டு சொல்லக்கூடாது இப்போ ஒருத்தவங்க பார்த்துட்டு என்னடா காகிதம் இவ்வளோ அழுக்கா இருக்கு இப்படி இதில் எழுதி வச்சுருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ப எழுதுற பொருளும் இடமும் சுத்தமாக இருக்கணும் எழுதுற பொருளும் வந்து சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி வந்துவிட்டு எழுதும்போது வந்துவிட்டு அழகா எழுதுட்டு முயற்சி செய்யணும் ஏன்னா வந்துவிட்டு சரி எழுதணும் இந்தமாரி எழுதக்கூடாது எழுதுறத ரசிச்சு எழுதணும் அதெல்லாம் நான் பின்பற்றுறது